உள்ள சில முக்கியமான இடங்களின் பிரபலமான தாஜ்மஹாலுக்கு நான் இப்போ ரீசெண்ட்டாக போனேன் இந்த தாஜ்மஹால் எப்படி இருந்ததுன்னா காலையில் ஒரு கலராக மத்தியானம் ஒரு கலரில் நைட் ஒரு கலரில் இருந்தது அதை பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது ஷாஜகான் மும்தாஜுக்காக அந்த தாஜ்மஹாலை கட்டினாருன்னு நான் தெரிஞ்சிக்கிட்டேன் அங்கே போய் ஆக்ராலேருந்து அப்படியே வரும்பொழுது டெல்லி அந்த பார்லிமெண்ட்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் என்னோடய அந்த சுற்றுலா ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது